ஹலோ ஹலோ ஆமாங்க ஆமா ஆட்டோங்க சொல்லுங்க சார் சரிங்க எந்த கோயிலுக்கு போகணுங்கண்ணா சரிங்க ஆ போகிறதுக்கு இரநூறுவா வருங்கண்ணா ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க அப்படிங்களா சரிங்க சரிங்க

ஓ மாசாணி அம்மன் கோயிலுக்குங்களா சரிங்க சரிங்கண்ணா சரிங்க சரிங்க அப்படிங்களாண்ணா ஆ ஃபுல்லா ரவுண்டிங் சுற்றிட்டு வரணுங்களா கிலோமீட்டர் வந்து மு முப்பதுரூபா போட்டு கொடுங்கண்ணா ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க ஜாஸ்தி எல்லாம் இல்லைங்கண்ணா அளவா தான் சொல்லியிருக்கிதுங்க எல்லா பக்கம் கிலோமீட்ரு என்ன ரேட் போட்டோ அதுதான் கொடுத்துருக்குறேங்க

ஓ மத்தியானம் வரைக்கும் சரிங்க சரிங்க எந்தெந்த கோயிலுன்னு சொன்னிங்கன்னால் அந்தந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாங்கங்க என்னங்க கோயிலுங்களா கோயில் பார்த்தீங்கன்னா மாதப்பூர் மலை கோயில் ஒன்று இருக்குதுங்க அப்புறம் கள்ளக்கெணற்றுல பார்த்தீங்கன்னா சாய் பாபா கோயில் ஒன்று இருக்குது ஆமாங்க ஆமாங்க ரெண்டு கோயில் இருக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலையில் அங்கே ஒரு கோயில் இருக்குது முருகன் கோயில் இருக்குதுங்க ஆ ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க அண்ணா கிலோமீட்டருக்கு வந்து முப்பதுரூவாய்ங்க எவ்வளோ கிலோமீட்ரு ஓடியிருக்குதோ அவ்வளோ கிலோமீட்ருக்கு கொடுத்துருங்க டிரைவர் பேட்டா நானூறுபாங்க சரிங்களா டீசல் அடிச்சிக்கணும்ண்ண அத்தனை கிலோமீட்ரு அண்ணா கிலோமீட்ரு வச்சு தானுங்கண்ணா கணக்கு சொல்ல முடியும் ஒரு நாள் கணக்கு கேட்டீங்கன்னால் எப்படி ஒரு நாளைக்கு நாலாயிரம் வரும் ஐயாயிரம் வரும் கிலோமீட்ரு கணக்கு வச்சு தாங்க கணக்கு வரும் அண்ணா இப்படி எல்லாம் பேசாதீங்க பெட்ரோல் விற்கிற விலைக்கி கடைக்கு போதா எனக்கு நாள் சம்பளத்தில் ஏழுரூவா அஞ்சுரூவாய்ன்னு பேசிட்ருக்குறீங்கண்ணா ஏண்ணா ஆட்டோவில் போகணுமா வேண்டாமாங்கண்ணா ஆ இன்சூரன்ஸ் எவ்வளோ வந்துதுங்கண்ணா இன்சூரன்ஸு ஆ பெட்ரோல் நூற்றி ஐம்பதுரூவாய்க்கி விற்கிது நீங்கள் என்னங்கண்ணா பேசிட்டிருக்குறீங்க ஏழுரூவாய் ஆறுரூவாய்ன்னு பேசிட்டிருக்குறீங்க ஆ அண்ணா கிலோமீட்ரு முப்பது ரூவாயிங்கண்ணா ஆ ஆகுமுன்னா கூப்பிடுங்கண்ணா சரிங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா கலந்து பேசிட்டு கூப்பிடுங்க